அந்த அந்த காலத்து தலைமுறையில் கூட ஜாதி வேற்றுமை நிறைய இருந்துச்சு ஏன் ஜாதி வேற்றுமை நாங்கள் இஸ்கூலில் படிக்கும் போது கூட ஜாதி வேற்றுமையெல்லாம் இருக்கும் அது என்ன நாங்கள் நம்ம கஷ்ட வருத்தப்படுவோம் ஒரு இஸ்கூலில் எழுந்திரிச்சா காலர்ஷிப் பணம் ஏ ஆதி திராவிடர்களெல்லாம் எழுந்திரிங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்படியே கூனி குறுகி எழுந்ச்சி நிற்போம் அந்த காலர்ஷிப் பணத்துக்கெல்லாம் இப்படி ரொம்பவுமாக தலைகுனிந்து தான் நிற்போம் இருப்பினும் சாருங்களெல்லாம் எங்களை எதுவும் சொல்ல மாட்டார் நல்லா தான் வச்சுருப்பாரு இன்றைய தலைமுறையில அதில் முக்கால் எல்லாமே சமமாகிடுச்சு ஜாதி வேற்பே இப்போ கிடையாது எல்லாம் ஓர் இனம் என்றதால் இன்றைய நாள்களில் இருக்கின்றது